ஆ சொல்லுங்கள்

நீங்கள் மனக்கட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் வகையில் பொறுத்த வரைக்கும் மெயினில் வேணுமா இல்லை கொஞ்சம் உள்ளே தள்ளி வரலாமா எதாச்சு உங்களுக்கு மெயினில் வேணுன்னா குழி ஒரு எண்பதாயிர்ரூவா விற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இருந்த குழி ஒரு ப்ளாட் உங்களுக்கு ஒரு பத்து குழி வரும் பத்து குழினா ஒரு எட்டு லட்சருவா வரும் நீங்கள் என்ன எதிர் பார்க்குறீங்க ஹம் ம் உங்களுக்கு இடம் சூப்பராக இருக்கும் இடம் உங்களுக்கு பார்த்திங்கனா மெயின்ல தான் இருக்கு குழி எண்பதாயிர்ரூவா விற்குதுன்னா அங்கே கிட்டேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு தண்ணி நீங்கள் பைப் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு பதிஞ்சி அடிக்கு கீழேயே தண்ணி வர்ற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இடம் நல்லா மேட்டுல தான் இருக்கு அதனால் ஒரு மழ காலத்தில் தண்ணி எப்போதுமே எங்கையும் தேங்கலாம் வாய்ப்பு கிடையாது அதேமாதிரி பஸ் வசதியை பொறுத்தவரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்கு பஸ் ஆல் டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தமாதிரி இடத்துலதான் நம்ம வீடு பார்க்குறோம் ஆ ம் ஆ சரிங்க